கோவிட்டுன்னால் கொரோனா நேரத்தில் நிறைய கஷ்டப்பட்டாங்க மக்கள் ஒரு இடத்துலேந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணின்னாங்க ஏது பண்ணின்னாங்கன்னு சொன்னோம்னால் நீட்டி அது பாட்டில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னால் அது வந்து பரவுகிற வியாதிங்றதுனால மாஸ்க்கு போடாமல் நிறைய பேர் போய்கிட்ருந்தாங்க அந்த நேரத்தில் நிறைய நல்லது கெட்டது எல்லா விசேஷத்துக்கும் வீட்டை விட்டு வெளில போகிறது அப்புறம் மாணவர்கள் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் இந்த மாதிரிலாம் வெளில நிறைய பேர் போனாங்க வயதானவங்க இந்த மாதிரி பல்வேறு மக்களெலாம் வெளில போக ஆரமிச்சுட்டாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணிணாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வெளிலலாம் போகிறப்போ மாஸ்க்கு போட்டுகிட்டு தான் போனாங்க மாஸ்க்கு போட்டும் அவங்களால அதையும் மீறி ஒரு சில பேருக்கு தொற்று வியா இந்த இது வந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவிட்டுக்காக அவங்க என்ன பண்ணிணாங்க ஊசி கொரோனா ஊசின்னு சொல்லி ரெண்டு தடவ போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணின்னாங்க அதைப் பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் மக்கள் அதுவும் போட பயந்துக்கிட்டு கொரோனா ஊசி போடாமல் இருந்தாங்க அப்புறம் ந எல்லாேருமே கொரோனா ஊசி போட்டு அதுக்கான எவிடன்னுஸ்ஸை ஆன்லைனில் எடுக்கிறது அந்த நேரத்தில் தான் ஆன்லைன் க்ளாஸு எல்லாமே கொண்டு வந்தது மாணவர்களை சேஃப்ட்டியாக வீட்டிலேயே வெச்சுக்கங்க பேரண்ட்ஸும் சேஃப்ட்டியாக வீட்டில் இருந்துக்கணும் இந்த கோவிட்டால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னால் நிறையா பேர் பாதிப்படஞ்சாங்க நிறைய பேர் அந்த வாழ்க்கைனா என்ன குடும்பம்னால் என்னென்னு இந்த கோவிட் வந்து அவங்களுக்கு பாடத்தை கொடுத்துச்சி அதே மாரியே கோவிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுலா போகிறதோ இல்லை பயணம் போகிறத மேக்ஸிமம் தவிர்த்துட்டாங்க ஏன் தவிர்த்தாங்கன்னால் வந்து அந்த காலத்தில் அவங்களால போக முடியல ஒரு இடத்துலேந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னால் நிறைய பிரச்சினைகள ஃபேஸ் பண்ணின்னாங்க இப்போது சுற்றுலான்னு சொல்லிவிட்டம்னா கோவிட் காலத்தில் எப்படி சுற்றுலா போவாங்கன்னு சொன்னம்னால் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி தான் குடும்பத்தோடு ரொம்ப தூரமெலாம் போகாமல் கொஞ்சம் மட்டும் ஏன்னால் ஒரு டூரு பிக்கினிக்கு ஃபீல்டு ட்ரிப்பு இந்த மாதிரி மூணு விதமாக நாம் பிரிக்கலாம் இப்போது டூருன்னு சொன்னோன்னால் அதில் என்ஜாய்மெண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு போகிறது இல்லை காலேஜில் ஸ்கூலில் இந்த மாதிரி நிறையா போகிறதுக்கு பேர் தான் டூருன்னு சொல்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிட்டு டைமில் அதை அவாய்ட் பண்ணிணாங்க அப்போது சு டூரு போகிறப்ப மூணு நாள் போகாமல் ஒரு நாள் மட்டும் தான் போகிற மாதிரி இருந்துச்சு அந்த மாரி ஒரு நாளுக்கு போகிறதுக்கு என்ன சொல்லுவாங்க பிக்கினிக்குன்னு தான் சொல்லுவாங்க ஒன்று குடும்பத்தோடு போகிறது அப்படி இல்லைன்னா எஜிகேஷன் ஓரியென்ட்டடாக போகிறது அந்த மாதிரி ஒரு நாளிலேயே போய்கிட்டு வந்தாங்க அந்த மாரி போகிறப்ப கோவிட்டுக்கு என்ன பண்ணுவாங்க கோவிட் டைமில் ஏதாவது போகணுன்னா அதுக்கான தயார் பண்ணி தான் எல்லாமே போகிறது கை கால் அலம்றது ஃபேஸ் பண் ஃபேஸ் வாஸ் பண்ணுறது சாப்பாடெலாம் நம்ம என்ன பண்ணுறது சுத்தபத்தமாக இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அப்போ ஃபாலோவ் பண்ணின்னாங்க அந்த நேரத்தில் தான் பழங்காலத்தில் என்ன செஞ்சாங்களோ அதை ஃபாலோவ் பண்ணின்னாங்க கோவிட்டு டைமில் தான் ஆதி காலத்தில் எல்லாம் வரு நம்ம முன்னோர்களெலாம் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பழைய வீடுங்களில் எப்பொழுதுமே நடுப்புற இருக்கிற மொத்தத்தில் ஒரு வாரத்தில் மிக பெரிய அண்டா இல்லைன்னா குண்டானில் தண்ணி வெச்சுருப்பாங்க வெளில போய்கிட்டு வந்தம்னால் கை கால் முகத்த அலம்பிவிட்டு தான் உள்ளே வரணும் அந்த பழக்கம் கோவிட் டைமில் தான் நம்ம அதை ஃபாலோவ் பண்ணின்னோம் அதே மாரி கிருமி நாசினி நிறையா இருந்ததை நம்ம அந்த நேரத்தில் தான் பா ஃபாலோவ் பண்ணின்னோம் அந்த பயணம் போகிறப்ப அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துகிட்டு போகிறது கசாயமெலாம் எடுத்துகிட்டு போகிறது டேப்லெட் எடுத்துகிட்டு போகிறது சேஃப்ட்டியாக எந்த மாதிரிலாம் இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னால் பழங்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிருமி நாசினியில் வீட்டை சுற்றி மஞ்சள் இந்த மாதிரி நிறைய இதை யூஸ் பண்ணிணாங்க இப்போ இந்த கொரோனா நேரத்தில் தான் என்ன பண்ணிணாங்க மக்கள் அந்த மஞ்சள் தண்ணியை யூஸ் பண்ணுறதும் கசாயம் வெச்சு குடிக்கிறதும் அந்த மூலிகைச்செடியெல்லாம் பயன்படுத்துகிறதெல்லாம் அந்த நேரத்தில் தான் தெரிஞ்சிக்கிச்சு அவங்களுக்கு உடம்பை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு அதே மாரி என்ன பண்ணுறாங்க நிறையா பேர் கோவிட்டுக்காக ஒழைச்சாங்க பஸ்ஸுலெலாம் பயணம் போகிறது என்னென்னால் பஸ்ஸு ட்ரைவர் கண்டக்டரு என்னானார் எப்படி இருந்திருப்பாங்கன்னு நம்ம யோசித்து பார்க்கணும் அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்ருப்பாங்க அப்போது அவங்க சொல்கிறத பொதுமக்கள் ஃபாலோவ் பண்ணணும் பொதுமக்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்க சொல்கிறத கேட்கறதே கிடையாது எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் நம்மளும் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவுங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும் அதை கரெக்டாக ஃபாலோவ் பண்ணணும் கவர்மெண்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எல்லாேருமே நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சு வெச்சுக்கணும் கோவிட் நேரத்தில் எவ்வளோ சுத்தமாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு சுத்தமாக இருந்ததுனால் தான் நாம் கோவிட்லேருந்து தாண்டி வெளியில் வர முடிஞ்சிது எத்தனையோ பேர் இந்த கோவிட் டைமில் இறந்துருக்கறாங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அந்த மாதிரி இறந்து போன நேரத்தில் அவங்களோட பிரேதத்தை கூட உள்ளே கொண்டுட்டு வர முடியாமல் இருக்கிறோம் அப்படி ஒரு சூழ்நிலைலாம் அமைஞ்சிது அந்த கோவிட் நேரத்தில் எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணின்னாங்க அந்த ட்ராவல் மூலிமா அவங்கெல்லாம் சம்பாரித்து அவங்க குடும்பத்தை பார்க்கணும் உதாரணத்துக்கு ஆட்டோ ஓட்டுறவுங்க கார் ஓட்டுறவுங்க பஸ்ஸு ஓட்டுறவுங்க இவங்களுக்குலாம் எந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க இவங்களுக்கு கவர்மெண்ட்டில் என்னென்ன மாதிரிலாம் சலுகை கொடுத்தாங்க இவங்களுக்கு எந்த மாதிரிலாம் வசதி வாய்ப்புகளை செஞ்சுக் கொடுத்தாங்க அதை வந்து அவங்க ப்ராப்பராக பயன்படுத்திக்கிட்டாங்க தானும் சுத்தமாக இருந்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் சுத்தத்தை சொல்லிக் கொடுத்து இப்படி இருக்கணும் இப்படி வாழணும் இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு நிறையா சொல்லிக் கொடுத்துட்ருந்தாங்க அந்த மாதிரியும் இருக்குது அது மாரி நம்ம ஃபாலோவ் பண்ணணும் எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும் இந்த மாரி விஷயத்தை நம்ம எல்லாேருமே ஃபாலோவ் பண்ணிகிட்டே இருக்கணும்